எழுத்துப்பணியோடய முக்கியமான சவால் வந்து நம்ம எழுதுறதோடய பொருள் மாறாம இருக்கணும் அது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நம்ம இங்க நிறுத்தற்குறியீடு வைக்கணுமா இங்கே வந்து கொஸின் மார்க் வைக்கணுமா எங்கள் அப்போஸ்ட்ரோபி வைக்கணும் அந்த மாதிரி வந்து எல்லாமே பார்த்து கரெக்டாக போடணும் அது வந்து ரொம்ப முக்கியம் எழுதும் போது அதுக்கப்புறம் அது வந்து படிக்கிறவங்களுக்கு எப்படி ஈஸியாக புரியுமோ அந்த வகையில் நம்ம எழுதுனால் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தலைப்பு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேடிவ் ப்ளாக் அப்படின்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம் அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அது வந்து ஒரு வெப்சைட்டு அதுக்குள்ள நம்ம போயிட்டு நம்ம என்ன தலைப்பில் வந்து எழுதப்போகிறோமோ அந்த தலைப்புக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது லாக்கின் பண்ணி உள்ள போயிட்டு அதுக்குக் கீழே நம்ம யோசித்து வச்சது எல்லாத்தையுமே டைப் பண்ணிடணும் டைப் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி எழுதின மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம தலைப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம்